விளையாட்டு வந்து தொழிலா வச்சிருக்காங்க அதாவது நமக்கு சொல்லித்தர்றவங்க வாத்தியார்கள் விளையாட்டு வாத்தியார்கள் அவங்க தான் பள்ளிகள் நடக்கும் விளையாட்டு போட்டிகளில் வந்து மாணவர்கள் பங்கேற்கிறார்கள்னா ஆமாம் இன்னும் நிறையாவே பங்கேற்றுட்டு இருக்காங்க நிறைய பேர் நிறையா வந்து சாதிச்சிட்டு இருக்காங்க நிறையா துறையில் அதாவது விளையாட்டு துறையில் இப்போ எடுத்துட்டோன்னா இப்போ மாணவர்கள் பண்ணுறதுனால தான் என்ன நடக்குது ஃபியுச்சரில் நிறையா பேர் வந்து வந்துட்டுருக்காங்க இப்போ இருந்தே ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சி என்னோடய தம்பி என்னோடய தம்பி வந்து ஒரு ஆறாவது படிச்சிட்டு இருக்கும் போதுலேருந்து இந்த விளையாட்டில் இந்த விளையாட்டில் இருக்கான் அவன் நிறையாவே சாதிச்சிருக்கான் அவன் நிறையா மாநிலங்கள் போயிருக்கான் நிறையா மாநிலங்கள் போயிட்டு நிறையா வின் பண்ணிருக்கான் எனக்கு அந்த இது ரொம்ப பிடிக்கும் அவனை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும் இவனால் பண்ண முடியுது அப்படின்றது எல்லோராலையும் முடியும் எல்லோருக்குமே ஒரு ஒரு திறம இருக்கும் திறமையை கண்டு பிடிச்சி விளையாட்டு துறையில் போகணும் விளையாட்டு வந்து ஒரு டெய்லியும் பண்ணணும் இப்போ இன்றைக்கி பிராக்டிஸ் பண்ணுறானா நாளைக்கும் அதை பண்ணணும் தினமும் தனக்கான அந்த ஆர்வத்தை தேடி கண்டுப்பிடிச்சி அந்த ஆர்வம் மூலிமா தான் பண்ணணும் நிறையா பசங்க நிறையா பசங்க பிள்ளைங்க நிறையா மாணவர்கள் வந்து நிறையாவே பங்கேற்றுட்டு இருக்காங்க நிறையா பேர் அதில் ஜெய்ச்சிட்டும் இருக்காங்க நிறையா நிறையா நிறையா பேர் ஜெய்ச்சிட்டு இருக்காங்க இப்போ நம்ம ஒரு ஸ்டேடியம் எடுத்துகிட்டோன்னா ஒரு விளையாட்டுப் போட்டி வருதுன்னா அவ்வளோ பேர் அவ்வளோ சின்ன சின்ன பசங்க முதக்கொண்டு அதில் வந்து பங்கேற்றுட்டு இருக்காங்க நிறையா விளையாட்டு இருக்குது இப்போ வந்து அந்த கால் பந்து கைபந்து கூடை பந்து இதில் விளையாடுறாங்க அப்புறோம் ஒ நூறு மீட்டர் ஓட்டம் இர இரநூறு மீட்ரம் எல்லா இந்த ஓட்டத்துக்கான இதுவும் போயிட்டு தான் இருக்குது அவங்க எல்லாம் சாதிச்சிட்டு தான் இருக்காங்க